ஆமாம் யோகா பண்ணியிருக்கோம் யோகா வந்து எதனாலன்னா உடலுக்கும் சரி மனதில்கும் சரி ரொம்ப நீண்ட ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடியது யோகா அதுவும் காலை நேரங்களில் குளிர்ந்த நேரத்தில் இப்படி கூரைக்கு கீழே பண்ணும் போதும் அப்படி ஒரு மன ரிலாக்சேஷன் கிடைக்கிது மன அமைதி எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியான நிலையில வெறும் இயற்கையான சூழலில ஒரு கூரைக்கு கீழே பண்ணும்போது அருகில் யாரும் இல்லாமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் எதை பற்றியும் யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் மிக அமைதியாக எந்த ஒரு சிந்தனையும் இன்றி யோசித்து மனதை பக்குவப்படுத்தி யோகா செய்யும் போது அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக கிடைக்கும் யோகா செஞ்சிறதுனால் அந்த டேயே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாது யோகா செய்யாமல் யோகா செய்கிறனால தான் ஒரு ரிலாக்சேஷன் ஆகி எதையுமே எந்த ஒரு செயலுமே ஒரு பொறுமைத்தன்மையாக செய்யக்கூடிய செயலுக்கு மிகவும் உதவுவது இந்த காலையில் யோகா தான் ஒரு பொறுப்பாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி தன்மையாக இருக்கும் இந்த யோகா பண்ணுறனால மனதுக்கும் நிறைவு கொடுத்து உடலுக்கும் நிறைவு கொடுத்து இந்த யோகாவை வெளியில் இயற்கை சூழல்ல பண்ணுறது மிக நல்லது அது பண்ணி நிறைய பேருக்கு டாக்டரும் சரி சைக்காலஜியும் சரி எல்லோருமே யோகா பண்ணுங்க அது வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருக்காமல் வெளியில் பொதுவெளியில் ம காலை நேரத்தில் அமைதியான சூழல்ல பண்ணும்போது மார்னிங் ஒரு ஆறு மணி டூ ஒரு ஏழு மணி வரை யாரும் இல்லாதபோது இல்லை நண்பர்களோடய எல்லோரும் சேர்ந்து யோகா பண்ணும்போது ஒரு மன திருப்தி கிடைக்கும் அதிகப்படியான எண்ணங்கள் ஃபாம் ஆகாது நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபாம் ஆகாது அப்படின்னு சொல்ல படுறாங்க உண்மையாவே இந்த யோகா பண்ணும் போது நெகட்டிவ் வைப்ஸ்லாம் மார்னிங்கா நம்மகிட்ட வராதுன்னு கருதப்படுகிறது நெகட்டிவ் வைப்ஸ் இல்லைனால அந்த டேயே ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகும் அதிகப்படியான நன்மைகள் உடலுக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே யோகாங்கிறது அவங்களோட வாழ்க்கைல முதன்மையாக கருதப்படுகிறது யோகா எப்போதுமே உடலுக்கு நன்கு தேங்க்கி யூ ஃபார்